ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க மேடம் ஆமாம் இல்லை மேடம் நாங்கள் ஒரு ஆள் போட்டு கார்மெண்ட்ஸ் மாரி தான் தைக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டங்க

ம் சொல்லுங்க தைச்சித் தரோம் ம் சொல்லுங்க தைச்சித் தரோம் எப்படி வேணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் தைச்சித் தருவோம்

ம் சொல்லுங்க சுடிதார் நானூறு ஆ ம் கால் சட்டை நானூறு சட்டை நானூறு நாங்கள் தெ துணியெல்லாம் வந்து மொத்தமாக கோயபுத்தூர்லேந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் திருப்பூர்லேந்தும் வாங்குவோம் ஆ நூல்லாம் நாங்கள் வந்து கம்பெனி நூலாக தான் போடுவோம் அந்த நூல்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அதில் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் மேம் நீங்கள் நீங்கள் அளவெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்குத் தகுந்த மாதிரி அளவெடுத்து சீக்கிரமாக தைச்சி முடித்துக் கொடுத்துருவோம் மேடம் ஒரு கால் சட்டைக்கு இருபத்தஞ்சிருபா ஒரு சட்டைக்கு நாற்ப்பதுருபா ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து எழுபத்தஞ்சிருபா வரும் மேடம் ஒரு செட்டு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு சுடிதாருக்குலாம் தனித்தனி ரேட்டு போடுவோம் மேடம் கோட்டுக்கு தனி ரேட்டு பாட்டத்துக்கு தனி ரேட்டு டாப்புக்கு தனி ரேட்டு போட்டு வாங்குவோம் ஆ நீங்கள் மொத்தமாக ஆயிரம் பீஸ்ஸு ரெண்டாயிரம் பீஸ் தைக்க சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு தைச்சிக் கொடுப்போம் சார் நல்லா குவாலிட்டியாக ம் சரி வாங்க நீங்கள் வரும் போது கால் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே கடையில் இருப்போம் ஆளுங்கெல்லாம் வேலை செய் திருப்தியாக இருந்தால் எங்கக்கிட்ட ஆடர் கொடுங்க ஆ சரி நீங்கள் வாங்க அதெல்லாம் எங்கக்கிட்டே எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் யூனிஃபார்ம்லாம் தைச்சா நீட்டாக இருக்கும் தையல்லாம் ரொம்ப குவாலிட்டியான தையல் தான் நாங்கள் போடுறோம் ப எல்லாமே பவர் மிஷினில் தைக்கிறோம் எல்லாமே வந்து பவர் மிஷின் கட்டிங் மாஸ்டர் இருக்காரு எங்கக்கிட்டே கட் பண்ணுறதுக்கு மாஸ்டர்லாம் வெச்சு நாங்கள் கட் பண்ணுறோம் மிஷினெல்லாம் வெச்சு கட் பண்ணுறோம் அதனால் எங்கக்கிட்டே எல்லாமே பர்ஃபெக்ட்டாக குவாலிட்டியாக இருக்கும் ம் சரி நீங்கள் வரும் போ வரும் போது எனக்கு கால் பண்ணிகிட்டு வாங்க ம் சரி மேம் ம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ம்